ஹலோ நாங்கள் கனிமொழி உரக்கடை தானேங்க அங்கே சோளம்லாம் எப்படிம்மா இருக்குது இப்போக்கி இது உரம் சோளம் இதெல்லாம் வந்துடுச்சுங்களா வெதை எல்லாமே ம் எங்களுக்கு கொஞ்சம் உரம் உரமும் வேணும் விதையும் வேணும் எல்லாமே வேணுங்க கொஞ்சம் நீங்கள் கொடுக்கமுடியுமா என்னென்ன வெதைங்க இருக்குது சரிங்க சரிங்க சரிங்க எங்களுக்கு என் கே ப்ளஸ்ஸு கொடுங்க கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஒரு பத்து கிலோக்கு மேலே சோளம் தேவைப்படும் ஆ சரிங்க பரவாயில்ல கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க ஒரு பத்து கிலோ சோளம் வாங்குகிறோம்ல சரிங்க ஆ சரிங்க போன வருடம் உங்கள் கடையில் தான் வாங்கி போட்டோம் பரவாயில்ல விவசாயம் அதனால் இந்த வருடமும் உங்கள்கிட்டையே வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்குவீங்களாம் சரிங்க நாங்கள் நேரில் வரோங்க ஆ சரிங்க